ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் மேம் நான் ஜாஸ்மின் பேசுகிறேன் மேம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் மேம் செகண்ட் இயர் ஜாஸ்மின் மேம் நான் என்னுடைய ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன் மேம் அப்படி எக்ஸாமுக்கு ஐடி கார்டு இல்லைன்னா அல்லோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் முன்னாடியே அட்மின் சாரை கேட்டேன் அவர் ஹெச்ஓடி கிட்ட பேசுன்னு சொல்லிருந்தாங்க மேம் ஹெச்ஓடிக்கு ஹெச்ஓடி சாருக்கும் எனக்கும் ஒரு சின்ன இஸ்ஸுவ் மேம் அதனால் அவர் திட்டுவார்ன்னு தான் மேம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கன்

இல்லை மேம் சண்டைலாம் இல்லை அவர் அசைமென்ட் நான் கரெக்ட்டாக தான் மேம் எழுந்தியிருந்தேன் சார் கொஞ்சம் மார்க்கு மைனஸ் பண்ணியிருந்தாரு இன்டர்னல் மார்க்கு அது என்னன்னு கேக்கப்போனதால் கொஞ்சம் இஸ்ஸுவ்வாயிடுச்சு மேம் சாரி மேம் கரெக்ட்டாக தான் வச்சுருந்தேன் பேக்கில் வச்சுருந்தேன் ஓட்ட இருந்துருக்கு போல் அதில் மிஸ் ஆயிட்டுருக்கு மேம் சாரி மேம் எனக்கு கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடியே ரெடி பண்ண முடியுமா மேம் ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டேன் மேம் பே பண்ணிவிட்டேன் மேம் இல்லை இல்லை மேம் பே பண்ணிவிட்டேன் மேம் பண்ணிவிட்டேன் மேம் நேற்று தான் பண்ணிவிட்டு வந்தேன் ம் ஆமாம் மேம்

ஆ தேங்க் யூ மேம்